ஹலோ இது ஷன்விகா வாட்டர் கம்பெனியா ஷன்விகா வாட்ரு கம்பெனியா அது எங்களுக்கு கல்ய எங்களுக்கு கல்யாணத்துக்கு ஒரு ஒரு ஆயிரத்தி எண்நூறு லிட்ரு தண்ணி தேவைப்படுது ஆமாம்

ஒரு ஆய ஒ ஒரு ஒரு எ எழுநூறு லிட்ரு இந்த டே டேங்கர்ல கொடுத்துருங்க மொத்தமாக சமையலுக்கு ஆமாம் மிச்சது இந்த ஐந்நூறு சின்ன பாட்டிலா ஒரு ஒரு முந்நூறு எம்எல் அரை லிட்ரு எம்எல் பாட்டிலா கொடுத்துருங்க அரை லிட்ரு எம்எல் அரை லிட்ரு எம்எல் கொடுங்க அரை லிட்ரு எம்எல் கொடுங்க போக எண்நூறு லிட்ரும் எண்நூறு லிட்ரும் அந்த இதை கொடுத்துருங்க ஆமாம் அது எப்படி ஆ சரி அப்போ அப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க ம் சரி இது வாடகை எல்லாம் முடியாதா ஆ

இல்லை வேண்டாம் கொடுத்துடுவோம் அப்புறம் கொடுத்துடுவோம் என்னென்ன மொத்த அமௌண்டு மொத்த அமௌண்டு எவ்வளோ வருது மொத்தம் மொத்தம் இது டீடெய்ல்லாக அனுப்பிவிட்றேன் எவ்வளோ ஒரு ஏழு முந்நூறு வருமா ஏழு முந்நூறு வருமா தொள்ளாயிரத்தி முந்நூறு எதுவும் குறைக்க வலி இருக்கா குறைக்க வலி

ஆ சரி ரைட்டு ஒன்றும் இல்லைங்க அண்ணாச்சி சேது வீட்டில எல்லாம் அடுத்தாபுல கல்யாணம் வருது அவருக்கெலாம் ஒரு கொஞ்ச கொஞ்சம் தேவைப்படும் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் குறச்சி தாங்க ரைட்டு அதனால் கொஞ்சம் கொ ரைட்டு ஆ ஆமாம் அதானே ரைட்டு ஆ ஜிபேலே போட்டுவிட்ருங்க ரைட்டு ஓகே நீங்கள் அப்படி செஞ்சிவிட்டிருங்க ரைட்டு ரைட்டு அப்படி செஞ்சிடுவோம் ஆ ரைட்டு ரைட்டு நீங்கள் சொல்லுங்கள் சொன்ன அப்புறம் அந்த அமௌண்ட்டை நான் இது பண்ணிடுறேன் ரைட்டு அப்போ செஞ்சிடுறேன் ஓகே சரி சரி எதில் குறைக்க வாய்ப்பு இருக்கோ செஞ்சு கொடுத்து விடுங்கள் பில்லை கொடுங்க ரைட்டு ஓகே ஓகே ஆ ஆ வச்சிடுங்கள் வணக்கம்